நான் வந்து ஒன் டூ ஃபிப்த் வந்து சத்தியமங்கலம் இந்த ஸ்கூலில்தான் படித்தேன் எனக்கு ரொம்ப பிடித்த சப்ஜெக்ட் எதுனால் தமிழ் தமிழ் தமிழ்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் அந்த மேம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து தமிழ் சப்ஜெக்ட வந்து நான் அதிகமாக விரும்பி படிப்பேன் அந்த மேம் பேர் வந்து பரமேஷ்வரி மேம் அந்த மேம் வந்து அந்த மேம் வந்து தமிழை வந்து நல்லா எடுப்பாங்க எல்லாேருக்கும் நல்லா சொல்லித் தருவாங்க பொறுமையாக நிறுத்தி நிதானமாக அந்த மேம் வந்து சொல்லித் தருவாங்க அதனால் வந்து தமிழ் சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் சிக்ஸ் டூ எய்ட் வந்து அதே சத்தியமங்கலத்தில் வந்து நகராட்சி ஸ்கூல் அந்த ஸ்கூலில் வந்து நான் படித்தேன் அதில் வந்து எனக்கு சோசியல் அந்த இது வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் சோசியல் மேம் வந்து எல்லாத்து கூடேயும் ஜாலியாக பேசிச்சு சண்டே ஆனால் வந்து ஸ்னாக்ஸெலாம் வாங்கி கொடுப்பாங்க நாங்கள் தூ நாங்கள் கிளாஸ்லெலாம் தூங்கிட்டம்னால் மேம் வந்து எழுப்பி விடுவாங்க அதனால் அந்த மேம் அந்த மேம் எக்ஸாம் அப்போது வந்து எல்லாேரும் ஹண்ட்ரட்கு ஹண்ட்ரட் வாங்கிடுவோம் அதனால் அந்த மேம் ரொம்ப வந்து பிடிக்கும் அதனால்தான் அந்த சப்ஜெக்ட்டே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் நயன் டூ ட்வெல் வந்து நான் கோபிசெட்டிபாளையம் சாரதா ஸ்கூலில் படித்தேன் அதில் வந்து எனக்கு பிடித்த சப்ஜெக்ட் எதுனால் அக்கவுன்ஸ் அக்கவுன்ஸ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த சப்ஜெக்ட் ஏன்னால் அந்த மேம் வந்து அழகாக கியூட்டாக இருப்பாங்க அதனால்தான் எனக்கு அந்த சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மேம் சப்ஜெக்ட்டுங்கும்போது எனக்கு எந்த டௌட்டும் வராது அந்த மேம் வந்து நல்லா சொல்லி கொடுப்பாங்க அந்த மேம் டியூஷனிலே போய் சேர்ந்து அந்த சப்ஜெக்ட் வந்து நான் படிக்க ஆரம்பித்தேன் படிக்க ஆரம்பிச்சு அந்த சப்ஜெக்ட்லேயும் நைண்ட்டி நைன் மார்க்ஸு அந்த மாதிரியலாம் ஸ்கோர் பண்ணுவேன் எல்லாேருமே நைண்ட்டி எபோ தான் நாங்கள் அந்த மேம்க்கு ஸ்கோர் பண்ணி கொடுப்போம் அதுக்கப்புறம் காலேஜ் வந்து பிகாம் சிஏ முடித்தேன் பிகாம் சிஏவில் வந்து எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எதுனால் இகாமஸ் இகாமஸ் இகாமஸ் இகாமஸ் வந்து காமஸ் ரிலேட்டடாக இருக்கும் நாங்கள் அதிகமாக வணிகம் படிக்கிறங்காட்டி அந்த இகாமஸ் வந்து ஈஸியாக இருக்கும் சூரியா மேம் சொல்லி கொடுத்தாங்க இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறங்காட்டி நாங்கள் அந்த சப்ஜெக்ட்டை வந்து நாங்கள் அதிகமாக படிச்சுட்டே இருப்போம் அடிக்கடி சேட்டையும் பண்ணுவோம் அப்புறம் மேம்கிட்டயும் திட்டு வாங்குவோம் அதனால் அந்த சப்ஜெக்ட் மேம் வந்து எதுவுமே எங்களை சொல்ல மாட்டாங்க நாங்கள் ஜாலியாக படித்தோம் காலேஜ்ஜூம் முடிச்சுட்டோம் தேங்க் யூ